ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் நீங்கள் யார் ஆ சரி ஒகே மேம் எவ்வளோ மொத்தமாக வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே பார்த்துக்கறதுனால மெகந்தி மேக்கப்பு மேரேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு இல்லை எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஒரு மெகந்தி போட டூ அவர்ஸ் ஆகும் மேம் ஆ போட்டிருவேன் மேம் ஆ சரி ஒகே மேம் போட்டிருலாம் மேம் கோல்டு ஃபேஷியல் இருக்குது மேம் அது பண்ணியிருந்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேம் ஆ சரி ஒகே மேம் எங்கே எங்கே மேம் வெச்சுருக்கீங்க மேரேஜி மேக்கப் பண்ண நான் எங்கே மேம் வரணும் ஆ சரி ஒகே மேம் மேம் நீங்கள் வந்து ஜூல்லரிலாம் வெச்சுருக்கீங்களா மேம் கோல்டு கலரில் ஆ சரி ஒகே மேம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸேரீ என்ன கலர் மேம் உங்கள் ஸேரீ ஆ சரி ஒகே மேம் ஃபிலீட்டெலாம் எடுத்து வெச்சுட்டிங்களா இல்லை நான் எடுத்துவிட்டு வரவா மேம் ஆ சரி ஒகே மேம் நீங்கள் ஸேரீ கொரியர் போட்டு விடுங்க நான் ஃபிலீட் எடுத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் மேம் வரும்போது பூவெல்லாம் நீங்கள் மாலைக்கு ஆட்ரு பண்ண கொடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிகிட்டு வந்துடுங்க மேம் இல்லைன்னா சொல்லுங்க நான் வாங்கிகிட்டு வந்துடுறேன் மேம் பூ ஆ சரி ஒகே மேம் மேம் அமௌண்ட் மட்டும் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்க ஒரு ட்வென்டி ஃபைவ் தெளசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக ஒரு அறுபதாயிரம் வரும் மேம் ம் சரி ஒகே மேம் தேங்க் யூ மேம் ம்